நாங்கள் பசங்களாக சேர்ந்து என்ன பண்ணுவோம் வாரம் வாரம் ஞாயித்திக்கெழமை ஞாயித்திக்கெழமை ஒரு பதினோரு மணிக்கு போய் கிணத்துல குளிக்க போனோம்னா ஒரு பத்து பசங்கள் போவோம் அங்கே வந்து மூச்சி பயிற்சியில் இருந்து நிறைய இது தொட்டு தொட்டு ஆடுற ஆட்டம் ஆடுவோம் அதில் வந்து குறஞ்சபட்சம் பார்த்தீனா பதினோரு மணிக்கு ஆரமிச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரலையும் பசி கூட இல்லாமல் சாப்பிடாமவே நிறைய விளையாடுவோம் வாரம் வாரம் ஞாயித்திக்கெழமை ஞாயித்திக்கெழமை பதினொன்றுல இருந்து ரெண்டு டூ மூணு வரலையும் அந்த த அந்த டையத்துக்கு ஃப்ரெண்ட்ஸெலாம் சேர்ந்து அந்த நீச்சல் பயிற்சியில் கலந்துக்கினு அந்த விளையாட்டு விளையாடுவோம் இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம விளையாட முடியுது நமக்கு நேரம் கிடைக்கில அப்படி வெளியில் போகிறனால அந்த டைம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் பசங்களெலாம் இப்போ கூப்புடறாங்க முன்னே மாதிரி வா விளையாடலாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா தீண்டாட்டம் என்ஜாய்மெண்ட்டு பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க எல்லா இடத்துக்கும் வெளியில் போய் சுற்றிட்டு வரத்தாலே கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி பார்ப்போம் அது வர இல்லை வாங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து கிணத்துல நம்ம பழைய பழைய மாதிரி நம்ம வந்து குளிச்சு ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரே தொந்தரவு போயிட்டு எல்லாரையும் கும்பலாக இந்த வாரம் எல்லோரையும் சந்திச்சு டீம்மாக அப்படியே போய் ஒரு நல்ல கலக்கலாக இருக்கணும் குளிக்கிறத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ தான்